ஃபர்ஸ்ட்டு பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு செக்கெண்டு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தேர்டு பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ஃபோர்த்து வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சி ஃபிஃப்த்து வந்து பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு